தீபாவளிக்கு நாங்கள் காலையில் பலகாரம்லாம் முறுக்கு அதிரசம் கெட்டி உருண்டை பயிறு உருண்டை ஜீனி உருண்டை தேங்காப் பாறை ஓலை ஓலை பகோடா மிச்சர் லட்டு சோமாசா ஆட்டுக்கால் கேக் குலோப்ஜாம் அதெல்லாம் செய்வோம் காலையில் சுழியன் மசால் வடை வாழைக்காய் பஜ்ஜி இட்லி தோசை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மதியத்துக்கு ஆ சிக்கன் குழம்பு மட்டன் பிரியாணி மீன் வறுவல் இறால் வறுவல் நண்டு கிரேவி